எனக்குத் தெரிஞ்சு இப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் பேங்க் எக்ஸாம்காக வந்து மேத்ஸ் படிக்கிறதுக்கு காரைக்கால் போயிருந்தேன் இப்போது எல்லோருமே அங்கே போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது ஏன் அப்படினா பேங்க் எக்ஸாம்லாம் பொறுத்தவரைக்கும் அங்கே க கணிதம் அப்படினா ஆப்டிட்டியூட் அப்படினு சொல்வாங்க அதில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை வந்து சால்வ் பண்ணுறது ஒரு இது கேள்வி வந்து ஈசியாக இருந்தால்கூட அதை வந்து இந் எந்த டைம்குள்ளே பண்ணுறோம் அந்த அந்த கால் அந்த அந்த டைம்குள்ளே பண்ணிணாதான் நமக்கு வந்து அதிக மதிப்பெண் பெ அதில் வந்து வாங்க முடியும் அங்கே எப்படினா பேங்க் எக்ஸாம் இந்தமாதிரி கவர்மென்டில் செய்கிற எல்லா எல்லா தேர தேர்விலயுமே வந்து ஆப்டிட்டியூட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கணிதம்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து செய்கிறமோ அதுக்கேற்ற்மாரி நமக்கு மதிப்பெண் கிடைக்கும் இந் இந்த இதில் இவ்வளோ மதிப்பெண்தான் பெறணும் அப்படிலாம் இல்லை யார் வந்து அதிகமாக பெற்றுருக்காங்களோ அதை வச்சுதான் வந்து அதோடய கட்ஆஃப் அப்படிங்கிறத வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இதை வந்து இப்போ வெளியில் போய் படிச்சால் இன்னுமே வந்து சீக்கிரமாக நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை முடிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் அது கஷ்டமாக இருக்கிறதை வந்து ஈசியாக ஆக்குறதுக்காகதான் இந்த டியூஷன் அந்தமாதிரி இதுக்குலாம் போகிறது வந்து உண்மையாகவே எல்லோருக்குமே வந்து ஈசியாக இருக்கும் ஈசியாக க்ளியர் பண்ணமுடியும் அதனால